இந்தியாவில் ஓவியக் கலையானது மிகவும் சிறப்பு பெற்றதாக இருக்கும் அதற்கு சான்றாக பல்வேறு கோயில்களுக்கு நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஓவியங்கள் வந்து மிக சிறப்பாக வரைந்திருப்பாங்க அந்த ஓவியங்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் தத்ரூபமாகவும் இருக்கும் ஒரு மனிதரை வரைத்து வரைந்த வாழ்க்கை நிலை ஒரு ஓவியமாக வரைந்திருப்பார்கள் அவன் எப்படி இருந்தான் எப்படி வளர்ந்தான் எப்படி இறந்தான் என்ற அனைத்து தகவலையும் நாம் ஓவியம் மூலம் பெறமுடியும் குறிப்பாக மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மன்னர்கள் எவ்வாறு செயல்பட்டனர் அவர்களின் ஆட்சிமுறை எப்படி இருந்தது அவர்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருந்தனர் அவர்களுடைய பொழுதுபோக்கு என்ன போன்ற தகவல்களை ஓவியங்கள் மூலமாக தீட்டி வைத்திருந்தனர் இதன் மூலம் நாம் வரும் சந்ததியர்களும் அதனை பார்த்து அதனை அறிந்து கொள்ள முடிந்தது ஆனால் தற்போது ஓவியக் கலைக்கான பயிற்சிக் குறைவான காரணத்தினாலும் அதில் ஈடுபடும் கலைஞர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருப்பதினாலும் ஓவியக் கலையானது மலிந்து நெளிந்து வருகிறது இதனால் ஓவியர்கள் வரைமுறையான ஓவியம் கற்பவர்களின் எண்ணிக்கையும் குறைந்து விடுகிறது மேலும் இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் கலாச்சாரம் வந்துவிட்டது திருவி திருவிழாக்கள் மற்றும் பண்டிகைகளுக்கு ஓவியம் வரைவதற்குப் பதிலாக சுவரொட்டிகள் ஒ வரைவதற்கு பரேல்லாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது வந்து நம்ம ஃப்ளெக்ஸை அடிச்சு வச்சுடறாங்க அதிகமான ஃப்ளெக்ஸ் வைக்க வைக்க என்னா பண்ணுறோன்னா அது வந்து நம்ம சமுதாயத்துக்கும் சரி மண்ணுக்கும் அது கேடு விளைவிக்கிறது அந்த ஃப்ளெக்ஸ் வந்து கீழே போய் மக்காத பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை கொண்டு தான் தயாரிக்கப்படற காரணத்தினால் அது பிரச்சினைகளையும் உருவாக்கும் அது இல்லாமல் அது மேலே விழுந்தாலோ இல்லை போக்குவரத்துக்கு இடஞ்சலாவோ இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்தக் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுவர்களில் மட்டும் தான் ஓவியங்கள்லாம் வரைந்தாங்க ஃபோட்டோ வரதுக்கு முன்னாடி ஓவியங்களை வந்து வரைந்து வச்சுக்குவாங்க நான் இளைஞனாக இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத வந்து ஓவியமாக வச்சுருந்தாங்க தலைமுறை தலைமுறையாக ஓவியர்கள் பயிற்சி பெற்று சிறந்த த ஓவியர்களாக இருந்தனர் இப்பொழுது நமக்கு இருக்கிற த்ரீ டி எஃபெக்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே அப்போவே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் இப்போது ஒரு சில கோயில்களைன்னா எடுத்துகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் இருந்து பாத்தாலும் அந்த உருவம் நம்மளை பார்க்கும்போது இருப்பது போலவே உருவம் இருக்கிறமாரி நிறையப் படங்கள் வந்து வரையப்பட்டு இருக்கும் பல்வேறு கோயில்களிலும் இதற்கு நிறையச் சான்றுகள் இருக்கிறது ஆனால் இந்தக் கலையானது மெல்ல குறைந்து கொண்டே இருக்கிறது அந்த ஓவியர்களின் எண்ணிக்கையும் மிக மிகக் குறைந்து கொண்டே இருக்கிறது இத்தகையத் திறமை வாய்ந்த ஓவியர்களின் திறமையை நம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவில்லை என்றால் அது பயனற்றதாக போய்விடும்